நம்ம தமிழ்நாடு அரசு மக்களோடய நலனுக்காக பல பாதுகாப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்காங்க இந்த திட்டங்களெலாம் எல்லா மக்களோடய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி எல்லா சமுதாயத்தில் இருக்கற மற்ற பிரிவினருக்கும் ஆதரவாக இருக்குது நம்ம அரசோடய திட்டங்கள் எல்லாமே எல்லோருக்கும் பயன்படுத்துகிற வகையில் இருக்குது அதில் எனக்கு நான் பயன்படுத்தின திட்டம் என்னென் சில என்னோடய ஃபிரண்டுங்களுக்கு சொல்லி கொடுத்த திட்டம்னு பார்த்தா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பிரதான் மந்திரி உஜ்வாலா போஜனா யோஜனா சுகன்யா சம்ருதிகா யோசனா அது இல்லாமல் தமிழ்நாடு முதல்வரின் முழுமையான சுகாதார காப்பீட்டுத் திட்டு காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன் என்னோடய ஃபிரண்டுங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனானா நிர் நிறையப் பேருக்கு இலவசமாக வங்கிக் கணக்கை ஆரம்பிச்சு வச்சாங்க இதில் நான் பயனடைஞ்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க இதில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனானா இதில் இது இலவச எல்பிஜி கேஸ் இணைப்பு பதிஞ்சு எரிபொருளை வச்சு நான் சமையலுக்கு உடல் நலம் பாதிக்காத வகையில் சமையலை செஞ்சுக்கிறேன் நானு என்னோடது சமையலை நான் செஞ்சுக்கிறேன் அதில் சுகன்யா சம்ருதிகா யோஜனானா பெண் குழந்தைகளுக்கு நல்ல திட்டம் இது பெண் குழந்தைகளோடய கல்வி திருமணம் எல எல்லாத்தையும் நல்ல பயன பயன்படுறாங்க அதுவந்து பே பிறந்த குழந்த பெண் குழந்த பொறந்த உடனே அது பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணி பத்து வயசுக்குள்ளார இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிக்கணும் ஆரம்பிச்சிக்கிட்டா கல்விக்கும் திருமணத்துக்கும் நல்ல உதவியாக இருக்குது அதேமாதிரி தமிழ்நாடு முதல்வரின் முழுமையான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் இது வந்து அரசு தனியார் இலவச தனியார்லேயும் தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இதில் எல்லாத்தையுமே இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கலாம் இதுவந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல திட்டமாக பயன்படுது